கிருஷ்ணகிரி ஒரு பழங்காலத்து ஊருதான் மாவட்டந்தான் முன்னேயிருந்ததை விட இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது கிருஷ்ணகிரியில் ஏன்னா அப்போ வந்து பெண்களுக்கு படிக்கிறத்துக்கு சரியான கல்லூரிகளும் இல்லை சரியான வேலை வாய்ப்புகளும் அவ்வளவா அமைஞ்சிடலை ஆனால் இப்போ நிறையவே இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு புது மெடிக்கல் ஹாஸ்பிட்டலும் கட்டி வச்சிருக்காங்க அதனால அது படிக்கிறத்துக்கு பெண்களுக்கு வசதியாக இருக்குது அதேமாதிரி அந்தக்காலத்தில் வந்து பெண்களுக்கு படிக்கிறத்துக்குன்னு பார்த்தா ஒரேயொரு காலேஜ் தான் இருக்கும் சந்தியா காலேஜ் அது ரொம்ப பழைய காலேஜ் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து இயங்கி வந்துகிட்டு இருக்குது அந்த ஒரு காலேஜில் மட்டுந்தான் பொண்ணுங்க படிப்பாங்க மற்ற பசங்களுக்கு ஒரு சில காலேஜ் இருந்திச்சு இப்போது வந்து அப்படி இல்லை இப்போது பெண்கள் படிக்கிறத்துக்கும் சரி பசங்க ஆண்கள் படிக்கிறத்துக்கும் சரி ரெண்டு பேருக்குமே சரி சமமாக கல்லூரிகள் இருக்குது அதேமாரி வேலை வாய்ப்பும் நிறையாவே இருக்குது பெண்களுக்கு அதிகமாக இருக்குது கிருஷ்ணகிரியில் ஓலா கம்பெனி டெல்ட்டா கம்பெனி டாடா எலெக்ட்ரானிக்ஸ் இந்தமாதிரி நிறைய கம்பெனியில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வந்து கிட்டு இருக்குது அதனால பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்களுக்கும் நிறையா இந்தமாதிரி கம்பெனிகள் இருக்குது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை